சொல்லுங்கள் சார்

சரி சரி நம்ம கிட்ட வெண்டை பாவற்காய் புடலங்கா விதை கீரை விதைகள் அனைத்தும் எல்லா க கீரை விதைகள் ம் நாட்டு விதை தான் எல்லாமே நாட்டு விதை தான் இருக்குது

ம் அவர்களுக்கு நான் அந்த ப்ராசஸ் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன விதை தேவைப்படும் உங்களுக்கு என்ன போடுற ஐடியா ஆ ஆ ஆ ஆ சரி

ம் சரி சரி சரி சரி சரி சரி ஆ ஆ வெண்டை போடலாம் கீரை நல்ல மகசூல் பண்ணலாம் கீரையும் இப்போ நல்லா இந்த கி கீரை போடலாம்

அந்த ஒரு ஏக்கருக்கு எவ்வளோவு விதை போடணும் எவ்வளோ கேட்கணும் என்னானுங்கிறது நான் அந்த இது பூரா உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ போடலாம் ஒரு இதுக்கு எவ்வளோ போடலாம் எவ்வளவு ந மகசூல் பண்ணலாம் எவ்வளவு போட்டால் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கற அந்த டீட்டெயில்ஸ் பூரா உங்களுக்கு ஒரு இது மாதிரி நான் அனுப்பி வைக்கிறேன் அதை பார்த்துக்கங்க உங்களுக்கு நஞ்சை நிலமா புஞ்சையா ஆ சரி சரி சரி சரி ஆமாம் பூச்சி மருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாம் வாட்ஸ்ஆப்பில் நான் அப்போ அந்த நீங்கள் விதைய வாங்கி நீங்கள் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பூச்சி மருந்து எந்த நேரத்தில் போடணுங்கறதுலாம் நான் அப்போ டீட்டெயில்ஸ் அப்பப்போ நீங்கள் என்கிட்ட காண்டக்டில் இருந்தீங்கனா அப்பப்போ நான் உங்களுக்கு அந்த தகவல் சொல்லிகிட்டே இருப்பேன் சரிங்களா உங்களுக்கு என்ன விதை தேவைப்படுன்னு சொன்னீங்கன்னால் அந்த விதைய நான் உங்கள்அட்ரஸு எந்த அட்ரஸ் சொன்னீங்கன்னால் நான் அந்த மாதிரி கொரியரில் உங்களுக்கு நான்

ஆ ஆ ஆ நான் அந்த வெண்டை விதை நான் அந்த பார்த்துட்டு இன்றைக்குள் ரேட் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் நான் தகவல் சொல்கிறேன் உங்களுக்கு ஆ வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றேன் ரேட் ஒவ்வொன்றும் ஒரு ரேட் இருக்குது அது கிலோ எவ்வளோ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வரும் அது என்ன ரேட்டு அதில் ரெண்டு ரகம் இருக்குது ம் சரிங்களா ஒவ்வொரு ரகத்துக்கு ஒரு ரேட் இருக்குது அந்த நாட்டு விதை ஒரு ரேட் இருக்குது இது ஒரு ரேட் இருக்குது அது என்னென்ன ரகம் இருக்குது என்னென்னன்னு பார்த்து உங்களுக்கு நான் போட்டுவிட்றேன் வாட்ஸ்அப்பில் அனுப்ச்சு விட்றேன் நல்லா நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு பார்த்து ஓ ஓகேங்க ஓகே ஓகே ஓகே ஓகே